எனக்கு அசைவ உணவுகளெல்லாமே நல்லா பிடிக்கும் அசைவ உணவுகளில் வந்து மீனு தான் நல்லா விரும்பி சாப்புடுவேன் மீனு வறுவல் மீன் குழம்பு அது ஹோட்டல்லல்லாம் கூட ரொம்ப போய் சாப்புடுறது கிடையாது வீட்டுலேயே தேவையானதெல்லாம் நல்லா செஞ்சி சாப்புடுறது எங்கள் அம்மா செய்வாங்க எங்கள் ஒய்ஃப்பும் செய்வாங்கள் நல்லாயிருக்கும் அதை தான் செஞ்சு சாப்புடுறது அம்மா குழம்பெல்லாம் ரொம்ப நல்லா வைப்பாங்க அதே மாதிரி கறி குழம்பு கறி வறுவல் எல்லாமே செஞ்சு தரும் இப்போ அசைவ உணவுகள் எல்லாமே விரும்பி சாப்புடுற தான் அதுவும் அதிகமாக விரும்புறது மீனு கோழிக்கறியும் சாப்புடுவோம் நாட்டுக்கோழி ரொம்ப அருமையாக இருக்கும் குழம்புக்கு சில்லி சிக்கன் அதெல்லாம் வந்து ப்ராய்லரில் நல்லாருக்கும் தேவைக்கு ஏற்ற மாதிரி வாங்கி அதை சமைச்சி சாப்பிடுறது விரும்பி சாப்பிடுவேன் அது பிரியாணி சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி அது மாதிரி மீனு இறாவுலையும் பிரியாணி செய்வாங்க மீன் இறால் நண்டு எல்லாமே நல்லா விரும்பி சாப்புடுவோம் அதில் இறா புட்டு இதுவும் செய்வாங்கள் இறாவுல நல்லா சுவையா இருக்கும் அது அதுமாதிரி சுறாமீன் புட்டும் செய்து சாப்புடுறதுண்டு எல்லாமே நல்லா இது பண்ணிக் கொடுப்பாங்க நாண்வெஜ் பொறுத்தவரைக்கும் எல்லா பொருளும் விரும்பி சாப்பிடுவோம் அதில் ஒரு சில குறிப்பிட்டது இன்னும் நல்லா பிடித்தமாக இருக்கும்